ட்ரைவர் இப்போ வந்து நம்ம போகறது வந்து திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் இங்கே நம்ம முருகம்பாளையம் நம்ம இடுவம்பாளையத்துலேந்து போகறோம் முருகம்பாளையம் வந்து இது சாக்கடையினால அதை வந்து நம்ம இது பண்ணிருக்காங்க கு மூடிட்டாங்க அதனால் இப்போ நம்ம எப்படிப்போவோம் சுற்றிப்போவோமா எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ மணி நேரம் ஆகும் ஐந்து நிமிடம் ஆகுமா பத்து நிமிடம் ஆகுமா எவ்வளோ மணி நேரம் ஆகும் என்று சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சுற்றி போகறோம் எந்த பாதையில் போகறோம் எவ்வளோ மீட்டரு வரும் எங்கே போகறோம் எவ்வளோ மீட்டரு வரும் இதெல்லாம் தேவைப்படுது இதுமட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை மீட்டரு போகறோம் எங்கே போகறோம் இதெல்லாம் இன்னும் சரியா பார்க்கல எவ்வளோ மீட்டரு வரும் எவ்வளோ அமெளண்ட்டு வரும் இந்த அமெளண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணலாம் எவ்வளோ அமெளண்ட்டு வரும் கரெக்டாக மீட்டருக்கு மேலே வருமா இல்லை மீட்டரு கம்மியாக வருமா இதெல்லாம் தெரியணும் அப்புறம் இங்கே அப்படியே போயிவிட்டு நேராக போயிவிட்டு அப்படியே பார்க் காலேஜ் அட்டாணமஸ் காலேஜ் இருக்கு அந்த காலேஜிக்கு வர்ணும் அங்கே போயிவிட்டு அப்புறம் சுற்றிட்டு போயிவிட்டு வந்தால் அப்புறம் கரெக்டாக இருக்கும் சா அந்த சாலை கட்டுமாட்டாக பணி இருக்குல அது வந்து தவிர்க்கப்படுறாங்க அந்த கால அந்த வழி போகாமல் இப்போ நம்ம சுற்றி போகப்போகறோம் அதனால சுற்றிப்போறோம் அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நேரம் நான் காத்திருக்கணும் எவ்வளோ நேரம் காத்திருக்கணுன்னு தெரியலை எவ்வளோ நேரம் காத்திருக்கணும் பிறவு எங்கே போகணும் எப்படி வரணும் எல்லாமே நீங்களே சொல்லிவிடுங்க எனக்கு வந்து இப்போ நான் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் போயிட்டு அப்படியே நேராக அவினாசிபாளையம் அப்புறம் அருள்புரம் அப்புறம் கொங்கு மெயின் ரோடு அப்புறம் முருகம்பாளையம் பாறைக்காடு அப்புறம் இந்த நாலாவது வீதியில வந்து நிப்பாட்டிருங்க எவ்வளோ மணி நேரம் ஆகுனென்று எனக் சொல்லி எவ்வளோ மணி நேரம் ஆகும் என்று சொல்லிவிடுங்க அப்புறம் எந்த பாதையில் போகறோம் மோ அந்த பா அந்த பாதைக்கு போகறக்கு வழி தெரியுமா வழி தெரி வழி தெரியும்னா கேட்டுக்கோங்க கேட்டுவிட்டு கரெக்டாக பார்த்துக்குலாங்க அப்புறம் எந்த பாதையில் போகறோம் என்ன என்று பார்த்திருக்கங்க அப்புறம் நே ஸ்டெயிட்டாக போயிவிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட்டு எடுத்து போயிடலாம் எவ்வளோ நேரம் ஆகுன்னு மட்டும் வந்து சொல்லிவிடுங்க கரெக்டாக ஏன்கிட்ட